முத்தின தேங்காயை மண்ணில் பொதைச்சு வைச்சோம்னா அது தென்னம்பிள்ளையாக மாறும் அந்த தென்னம்பிள்ளை கொஞ்ச நாளில் அது மரமாக மாறி அது வந்து காய் காய்க்கிற அளவுக்கு அது வளரும் மாம்பழம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாம்பழம் இது வந்து கொட்டையை கொண்டு போய் மண்ணில் பொதைச்சு வைச்சோம்னா மாமரம் வளரும் அப்புறம் கொய்யாப்பழத்து கொய்யாக்காயில் ரெண்டு சைடாக கட் பண்ணி அதை வந்து மண்ணில் பொதைச்சு வைச்சு ப்ளாஸ்டிக் கவரை இது பண்ணி வைச்சு இது பண்ணோம்னால் அது கொய்யா மரமாக மாறும் முருங்கை கா மரத்தில் கிளைய உடச்சு நம்ம இன்னொரு இடத்துல வைச்சு அதுக்கு செம்மண் இதெல்லாம் போட்டு அந்த இடத்துல நட்டு வைச்சோம்னா முருங்கைமரம் வளர்ந்துரும் அப்புறம் செடி வெத்தலைக் கொடியை கொண்டு வந்து நம்ம இது பண்ணோம்னால் மண்ணில் பொதைச்சு இது பண்ணோம்னால் செடி வெத்தலைச் செடி வந்து தன்னால் வளர்ந்து அது வந்து நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் வாழங்க கன்று வாழை கன்று வாங்கிட்டு வந்து ஒரு கன்று வைச்சோம்னா அது வளர்ந்து அது வந்து பூப்பூத்து காய்க் காய்த்து அது இதுவாகும்போது திருப்பி ஒரு வாழ வாழையடி வாழையாக வம்சம் தலைக்குங்ற மாதிரி அது ஒரு வாழை கன்றை உருவாக்கி அது வந்து வளர்ந்து அது பெருசாகிற அளவுக்கு அது இதுவாகும் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வந்து தன்னோடு இதை வந்து ஜென்ரேசனை உருவாக்கிக்கிட்டே வரும்